ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் ஆ மேம் என் பேர் இளவரசி நாங்கள் வந்து ட்ரிபிள்இ ஃபைனல் இயர் ஃபோர்த் இயர் படிக்கிறேன் ஆ நான் வந்து எங்கள் கிளாஸோட ரெப் ரெப்ரசன்டேட்டிவ் மேம் எங்களுக்கு வந்து கோர்ஸ் முடிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நாங்கள் வந்து என்எல்சிக்கு போலாம்ட்டு இருக்கோம் எங்களுக்கு அங்கே போகிறதுக்காக பர்மிஷன் நீங்கள் என்எல்சியிலேந்து வாங்கி தரணும் மேம் கிளாஸில் நாங்கள் மொத்தமே ஃபிஃப்ட்டி மெம்பர்ஸ் தான் மேம் இருக்கோம் எல்லாமே ரொம்ப வில்லிங்காக தான் இருக்காங்க அதனால் வந்து எல்லாருமே போலாம்ட்ருக்கோம் மேம் எங்களுக்கு ஒரு பஸ் எதாவது அரேஞ் பண்ணி கொடுங்க மேம் அடுத்து வந்து நாங்கள் போகிற நாங்கள் வரோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கான எங்கள் கோர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள எல்லாமே அவங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு கைய்டு மாதிரி அங்கே தேவைபடுறாங்க மேம் அதையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு அரேஞ் பண்ணி கொடுங்க மேம் ஆ ஓகே மேம் ஏன்னா எங்களுக்கு பர்மிஷன் வாங்க கொஞ்சம் டைம் ஆகும்ன்னு நினைக்கிறன் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மேம் நீங்கள் என்னக்கு சொன்னாலும் ஓகே மேம் நாளையோட முடிஞ்சிரும் மேம்

ஆ பண்ணிருக்கோம் மேம் அவங்க உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க மேம் ஓகே மேம் மேம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் போறதுனால் நாங்கள் அமௌன்ட் நாங்களே ரெடி பண்ணிக்கணுமா இல்லை நீங்கள் காலேஜ் மூலமாக எங்களுக்கு இது பண்ணுவிங்களா

ஓகே மேம் மேம் இப்போ எங்களுக்கு லன்ச் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவிங்களா இல்லை நாங்கள் வெளில பார்த்துக்கணுமா மேம் இல்லை என்எல்சி அவங்களே தருவார்களா எங்களுக்கு அந்த டீடெயில் எதுவுமே தெரியல மேம் ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்